தமிழ் மொழியை மேம்படுத்த தமிழகத்தில் அதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ் மொழியில் பயின்ற மாணவர்களுக்கு அதிக இட ஒதுக்கீடு அளித்தது தமிழக அரசு ஸோ அதனாலேயே தமிழ் படிக்க படித்த தமிழில் கல்வி கற்ற மாணவர்களுக்கு அரசாங்க வேலையில் இட ஒதுக்கீடு அதே மாரி தமிழில் படிக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலையில் இட ஒதுக்கீடு அதே மாரி அடுத்த படிப்புக்கு மேற்படிப்புக்கான இட ஒதுக்கீடிலும் நிறையா சலுகைகள் வந்து அரசாங்கத்தால் பண்ணியிருக்காங்க இதனால தமிழின் பெருமை வந்து நல்லா இருக்குது அதே மாரி தமிழில் வந்து சில மாநாடுகள் தமிழ் சார்ந்த தலைவர்களின் மணிமண்டபங்கள் இதெலாம் வந்து தமிழை வந்து மேன்படுத்துகிறதுக்கு பெரிதும் உதவுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்துச்சு மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதுவே வந்து தமிழ் மொழியை வந்து சிறப்பிக்கும் வகையில் நடந்துச்சு அதே மாரி நம்ம நாட்டின் பிரதமரும் அடிக்கடி வந்து தமிழை பற்றி மிகப்பெருமையாக பேசிகிறார் இதுவும் வந்து தமிழை வந்து மேன்படுத்துகிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது தமிழகத்தில் தமிழ் வந்து அதிகமாக பேசுகிறாங்க தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க